கார்த்திக் கார்த்திக் இப்போ வந்துவிட்டு நம் நம்ம கடைக்கு வந்துவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறிங்க லேட்டஸ்ட்டு டிசைன்ஸ்ஸு கட்டிங்ஸ்ஸு

ஆ

ஆ ஆ அதான் அதான் அது அது சம்மந்தமாக நீங்கள் என்ன பண்ணுறிங்க அந்த சூரத்லேருந்துட்டு அந்த அந்த டிசைனிங் கம்பெனிலேருந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க ப்ரொசீஜர் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆ ஆமாம் கேட்லாக் இருக்கு அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அது கஸ்டமர்ஸ் வந்து எந்தமாதிரியான டிசைன்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்களோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து அங்கே சூரத்தில நீங்கள் பேசுங்கள் அந்த சூரத் கம்பெனிகிட்ட கொஞ்சம் பேசுங்கள் அது பேசிவிட்டு எந்தமாதிரி இப்போ லேட்டஸ்ட்டு இயரிங்ஸ்ஸாக இருக்கட்டும் நெக்லஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை பேங்கில்ஸாக இருக்கட்டும் எந்த மாதிரியான லேட்டஸ்ட்டு வெர்சன்ஸு லேட்டஸ்ட்டு கட்டிங்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த சூரத் கம்பெனியை வந்து அப்ரோச் பண்ணுங்கள் அப்படி அப்ரோச் பண்றப்போ அ அப்ரோச் பண்றப்போ எல்லாமே வந்து நீங்கள் ட்வெண்ட்டி டூ கேரட்டில பாருங்கள் ஏன்னா இப்போ லேட்

ஏன்னா இப்போ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அது ஒன்றும் சூரத் கம்பெனியில சொன்னாங்க அது ஒன்றும் வரல நீங்கள் நீங்கள் அவங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் இதுமாதிரி கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்தமாதிரி வருமா வர்லையான்னு பண்ணிவிட்டு நம்ம நம்ம பா ஆ நம்ம இல்லைன நம்ம பாம்பே கம்பெனி ஒன்று ஆர்டர் ஏன்னா இப்போ பாம்பேயில வந்து அந்தமா பாம்பேயில வந்து அந்தமாதிரி லேட்டஸ்ட்டு வெர்சன் எல்லாமே பண்ணுறாங்க லேட்டஸ்ட் கட்டிங்கு லேட்டஸ்ட்டு டிசைன்ஸ் எல்லாமே ஆமாம்

ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் சரி சரி சரி

ஆ சரிங்க சரிங்க சரி ஓகே தேங்க் யூ